இப்போ நான் ஒரு ரீசண்டாக ஒரு மியூசியம் போயிருந்தேன் அந்த மியூசியத்தில் அந்த காலத்தில் பயன்படுத்தின எல்லாம் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெட்டும் இருந்துச்சு இந்த காலத்தில் யூஸ் பண்ணுற எல்லாத்தையும் தாண்டி அந்த காலத்து பொருட்கள் எல்லாம் பார்க்க முடிஞ்சிச்சு இப்போ மியூசியம் அப்படின்னு ஓபன் பண்ணி எல்லாம் பொருளையும் வச்சதுனால நம்மளால் பழைய ஞாபகத்தில் நம்மளால் உணர முடியுது பார்க்கவும் முடியுது அதோட அந்த காலத்தில் வில்லுப்பாட்டு அப்படின்ற ஒரு இசை இருந்ததுனால அதை பார்த்து அந்த காலத்தில் எப்படி நம்மளுக்கு எல்லாரும் பெரியவங்களுக்கு நேரடியாக எல்லாத்தையும் புரிஞ்சிக்கிறா மாதிரி வில்லுப்பாட்டு பாட்னாங்களோ அதை பார்க்கம்போது மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கேட்குற பாட்டுங்களாம் விட அந்த காலத்தில் இருக்கிறது நல்லாவே இருந்துச்சு